விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி வந்து ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருக்குது அதுலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிக பேரூராட்சியாக பேரூராட்சி இருக்குறது வந்து விழுப்புரம் மாவட்டம் தான் நெக்ஸ்ட் வந்து அதில் வருவாய் கோட்டம் வந்து பதிமூன்று இருக்குது வருவாய் கிராமங்கள் வந்து தொளாயிரத்தி முப்பத்தி இரண்டு இருக்குது நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் வந்து ஃபர்ஸ்ட் பின்தங்கிய மாவட்டமாக தான் இருந்துச்சு கிராம பகுதிலாம் அதிகமாக இருந்தது இப்போ வந்து கள்ளக்குறிச்சியை தனியாக ஒரு மாவட்டமாக பிரிச்சதுனால் விழுப்புரம் வந்து கொஞ்சம் டௌனாவே நல்லா முன்ன வந்துட்டு இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே அவ்வளவாக பஸ்டாண்டாக இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும் சின்ன சின்ன ஸ்கூல் இப்படித் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ நிறையா கவர்ன்மெண்ட் சைடு இருந்து ஹெல்ப் மூலியமாக இப்போ நிறைய எல்லாமே ஃபெசிலிட்டியுமே வர ஆரம்பிச்சு இப்போது பொன்முடி இருக்காரு அவங்களுமே திருக்கோவிலூரில் வந்து எம் எம்எல்எவாக இருக்காங்கள் அவங்க மூலியமாக தான் பஸ் ஸ்டாண்டுமே ரொம்ப கொஞ்சம் பிரபலமாக ஆனது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ்சுமே நிறையா வந்துடுச்சு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆனது எல்லாமே கேல்ஸ் ஸ்கூல் அண்ட் பாய்ஸ் ஸ்கூல் மோஸ்ட்லி கிராமத்தில் இருந்து வர பசங்க எல்லாருமே இங்கே வந்து டவுனில் வந்து தான் படிச்சுகிட்டு இருக்காங்கள் அடுத்தது ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கனா தமிழ்நாட்டிலே ஏழாவது பெரிய ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து விழுப்புரத்தில் இருக்குற ரயில்வே ஸ்டேஷன் தான் நெக்ஸ்ட் வந்து அதில் சிக்ஸ்த் பிளாட்ஃபார்ம்மே இருக்குது மோஸ்ட்லி நிறையா இடத்துல வந்து த்ரீ ஃபோர் அப்படித்தான் இருக்கும் இங்கே வந்து ஆறு பிளாட்ஃபார்ம் இதெல்லாமே இருக்குது இதில் விழுப்புரத்துலேயே விக்கிரவாண்டி தொகுதி எடுத்துகிட்டோம்னா அங்கே வந்து புகழேந்தினு சொல்லிகிட்டு எம்எல்ஏ ஒருத்தவங்கள் இருக்காங்கள் அவங்க அந்த தொகுதி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அது ஒரு நல்ல ஸ்டேஜ்க்கு இப்போ விக்ரவாண்டியே டெவெலப் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்குது நெக்ஸ்டு செஞ்சி எடுத்துகிட்டோம்னா மஸ்தான் எம்எல்ஏனு சொல்லிகிட்டு அவங்களுமே அவங்களுடைய தொகுதியில் இருந்து நல்லா பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்கள் அந்த சிறுபான்மையனர் நலவாரியத்துக்கான ஒரு பொறுப்பையுமே அவருக்கு கொடுத்து அவரு நல்லா பண்ணிகிட்டு வந்துகிட்டு இருக்காங்கள் இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து ஒரு நல்ல ஒரு உள்ளாட்சி மன்றமாக அமைஞ்சி வந்துகிட்டு இருக்குது